இப்போ நான் வந்து ஹோட்டலுக்கு போகிறேன் எங்கள் வீட்டில் நாலு விருந்தாளிங்க வந்துட்டாங்க நாங்கள் என்ன செய்யணும் நாங்கள் சாப்பாடு செய்யல அப்போ நாலு பேருக்கும் நான் ஆட்ரு பண்ணுறேன் நாலுப்பேரோ பத்துப்பேரோ ஆட்ரு பண்ணுறேன் அந்த சாப்பாட்டில் சாப்பாடு ஆட்ரு பண்ணி வீட்டுக்கு வந்துடுது வீட்டுக்கு வந்து எங்கள் வீட்லருக்குறவங்கல்லாம் அந்த விருந்தாளிங்கள்லாம் சாப்பிட்றாங்க சாப்டும் போது நான் கேட்பேன் நான் ஆட்ரு பண்ண சாப்பாடு சுவையாக இருந்ததா அதில் என்னென்ன இருந்தது என்ன இல்லை எங்கிட்டே சொல்லுங்கன்னு கேப்பேங்க உங்கள் கருத்து சொல்லுங்க சொல்லுங்கன்னு பார்த்தா அவங்க சொல்வாங்க ஓட்லு சாப்பாடு என்ன இருந்தாலும் சுமாராக தான் இருந்தது வீட்டு சமையல் மாதிரி ஓட்டல் சாப்பாடு வராது வீட்டில் நம்ம எல்லாம் போட்டு செஞ்சு நம்ம அதில் சோடா மாவு கலக்கறதில்லை சுண்ணாம்பு கலக்கறதில்லை அதை இன்னும் ஒன்று இந்த ஒரு என்னவோ சொல்வாங்க அது என்ன ஒரு வரமாட்டேன்து அந்த இது எனக்கு மோட்டாசு அது இது அஜினமோட்டாஸ் கலக்கறதில்லை நம்ப வீட்டு சாப்பாட்டில் இதல்லாம் நம்ம கலக்கறதில்லை அந்த சுவை வேறு ஓட்டலு சுவை வேறு இது எல்லாம் அவங்க வந்து ஓட்டலில் வந்து இதெல்லாம் போட்டு கொடுத்தாலும் சுவை கம்மி தான் நம்ம வீட்ல நம்ம உக்காந்து அதை செஞ்சு சாப்பிட்டமுன்னா அந்த சுவை வேறு தான் நம்ம எதுவுமே கலக்கறதில்லை நம்ம கலக்கிறதெல்லாம் என்னன்னா இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் போட்டு நம்ம செய்கிறோம் அவன் என்ன பண்ணுவான் இஞ்சி பேஸ்ட் வாங்கினு வந்துடுவான் கடையில் ஒரு டப்பாவில் வாங்கினு வந்து அதை என்ன பண்ணுவான் போட்டு கிளரிடுவான் அரைக்க மாட்டான் நம்ம வீட்டில் உக்காந்து அதை அரைத்து இன்றைக்கு விருந்தாளி வர்றாங்க நல்லா சமையல் பண்ணி போடணும் போட்டுருவோம் அவன் அதெல்லாம் போடமாட்டான் அவன் எடுத்தது அது அஜினமோட்டாஸ் கொட்டி இத போட்டு அத போட்டு சமையல் பண்ணி கொடுப்பான் அது எது எது கொடுத்தாலும் அந்த சாம்பார் டேஸ்ட் வராது அந்த ரசம் டேஸ்ட் வராது மோரில் எடுப்பான் மோரில் ஒரு பக்கெட் தண்ணி ஊற்றுவான் நூறு பாலை வைப்பான் நூறு ஒரு ஜக்கு தண்ணியை ஊற்றுவான் அதுவும் டேஸ்ட் வராது நம்ம என்ன பண்ணுவோம் நூறு தண்ணிக்கு நூறு தண்ணி தான் ஊற்றுவோம் அது டேஸ்ட்டு வேறு மோர் டேஸ்ட்டு நம்ம வைக்கிற ரசம் மொளகு சீரகம் அதிகம் போட்டு வைப்போம் அவன் என்ன பண்ணுவான் அந்த காரத்தை கொட்டி அதை வேறு போட்டு இஞ்சி பேஸ்ட்டை போட்டு கலக்கி மொளகுத்தூள கலக்கி அப்படி வச்சு விட்ருவோம் வெறும் மொளகுத்தூள போடுவோம் நம்ம எல்லாம் கலந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடு சுவை வேறு ஓட்டல் சாப்பாடு சாப்பிட்ற சுவை வேற அவன் எல்லாம் உடம்புக்கு கெடுதியாக செய்வான் நம்ம உடம்புக்கு நல்லதாக செய்வோம்